வெயில் காலங்களில் ஓட்டுறதுங்கறது மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னால் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாத மாதிரிக்கி இருக்கும் ஆனால் பார்த்திங்கனாக்கா நல்லா தண்ணீர் அதிகப்படியாக தேவைப்படும் ஓட்டுறதுக்கு அதனால தண்ணீர் நிறையா க வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரன் பண்ணுணும் ஓடணும் அதே போல பார்த்தாக்கா மலைக்காலங்களில் தண்ணீர் அதிகம் தேவைப்படாது இருந்தாலும் தண்ணீரை கொஞ்சம் உடம்புக்கு ஏத்திக்கிறது நல்லது அந்த மலைக்காலகங்களில் வந்து சேரும் சகதியுமா இருக்கும் அப்போ வந்து காலுக்கு ஷூ அணிஞ்சுக்கிட்டு போகணும் அதை ரெகுலராக எப்போதும் எங்கள் ரன் பண்ணுமோ அ அந்த இடத்துங்களே போகணும் அப்போ தான் கட்டியான பகுதியாக இருக்கும் அதனால் அது மாதிரி பார்த்து நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணுணும் ஒடணும் அதே போல பனிக்காலங்கள்லேயும் அதே மாதிரி வந்து குளிர் காலமாக இருக்கும் அந்த நேரமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடமா பார்த்து பண்ணிக்கணும்